இந்தியாவில் பொழுதுபோக்குனு பார்த்தீங்கன்னா இருபது வருடத்துக்கு முன்னாடியெல்லாம் பொம்மலாட்டம் தெருக்கூத்து நாடகமெலாம் சொல்லிட்டு வச்சுருந்தாங்க அதுவே வந்து நாளடைவில் ரொம்ப டெவெலப் ஆகிடுச்சி இப்போ வந்து அது டிஜிட்டலைஸ் ஆனதால் என்ன பண்ணிட்டாங்கனா ஒரு நாடகத்தை பெரிய முதலீட்டு போட்டு ஒரு படமாக உருவாக்கி அதை வந்து தியேட்டரில் ரிலீஸ் பண்ணி மக்களை வந்து சந்தோஷப்படுத்த ஆரம்பிச்சாங்க ஃபேமஸான ஒரு எண்டர்டைண்மெண்ட் பார்த்தீங்கனா இந்த மார்ச் மார்ச் ஏப்ரல் மேலலாம் பார்த்தீங்கனா ஐபிஎல்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸாக இருக்கும் இது வந்து சிக்ஸ்ட்டின் டேஸுக்கு நடக்கும் இதில் வந்து பார்த்தீங்கனா டென் டீம்ஸ் வந்து ஃப்ளே பண்ணுவாங்க சின்ன பசங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோருமே வந்து இதில் ரொம்ப இன்ட்ரஸ்ட்டடாக ஒரு முக்கியமான ஒரு எண்டர்டைண்மெண்ட்டாக இந்தியாவில் வந்து இருக்குதுனு சொல்கிறோம் அடுத்து பார்த்தீங்கனா மூவி மூவிஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நிறையா முதலீட்டை போட்டு மக்களை வந்து காமெடியோ இல்லை வந்து டான்சிங்கோ சிங்கிங்கோ எல்லாமே வந்து கொடுத்து அவங்களை வந்து சந்தோஷப்படுத்துறாங்க நிறையா டூர் பிளேஸஸும் இங்கு அவைலபிளாக இருக்குது ஸோ வீக்கெண்ட்டில் ஃபேமிலியாக இல்லை ப்ரண்ட்ஸாக எல்லோருமே வந்து வீக்கெண்டை என்ஜாய் பண்ணுறதுக்காக டூரிஸ்ட் பிளேஸுக்கெல்லாம் வந்து போய்விட்டு அவங்களுடைய வீக்கெண்டை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அடுத்து பார்த்தீங்கனா எதை வந்து அதிகமாக இந்திய மக்கள் விரும்புறாங்க எதை பார்க்கறத்துக்கு ஆசைப்படறாங்க அப்படினால் அவங்க வந்து நிறையா டான்ஸ் ஷோஸ் சிங்கிங் ஷோஸ் குக்கிங் ஷோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து விரும்பறாங்க அதுலயும் அவங்களோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி விரும்புறாங்க இப்போ சின்ன குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா கார்ட்டூன் சேனல்ஸ் டிஸ்கவேரிஸ் அந்த மாதிரி பார்க்க ஆரம்பிப்பாங்க பெரியவங்கனு பார்த்தீங்கனா அவங்க வந்து நிறைய மூவி இல்லை வந்து எதாச்சும் காமெடி சீன்ஸ் அந்த மாதிரி பார்க்கறதுக்கு ஆசைப்படறாங்க